தமிழ் மொழி தமிழ் மொழி நமது தாய் மொழியா என பேசப்படும் தமிழ் மொழி தமிழ் மொழியை அவ்வளோ சீக்கிரம் யாராலேயும் எளிதாக கற்றுக்க முடியாது அது உடம்புலே ஊறியிருக்கணும் தமிழ் நாட்டில் பிறந்த நான் தமிழை ரொம்ப மதிக்கிறேன் தமிழ் தமிழ் வந்து ரொம்ப பழங்காலத்து மொழின்னு சொல்லப்படும் அதை யாராலேயும் அவ்வளோ சீக்கிரம் அழிக்கவும் முடியாது நான் வந்து இந்த தமிழ் மொழி மூலமாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி நான் எங்கே போனாலும் வேறு வட நாட்டுக்கு போனாலும் இந்த தமிழ் மொழி மூலமாக நான் வந்து ந நிறைய விஷயம் கற்றுப்பேன் எங்கே இறக்கி விட்டாலும் போய் இறங்கிருவேன் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பே வந்த மொழிதான் தமிழ்னு சொல்லப்படுது அப்புறம் தமிழ் தமிழ் மொழியை நிறைய பாடல் ஆசிரியர்கள் மூலமாகவும் தமிழ் மொழி நிறைய பாடல் ஆசிரியர்களும் செயலாற்றி இருக்காங்க தமிழ் மொழியில் நிறைய சாங்ஸ் பாடல்களும் வந்திருக்கு நிறைய கவிதைகள் வசனங்கள் இந்த மாதிரி தமிழ் மொழி கலைஞர்களும் அந் அந்த காலத்திலேருந்து இருந்திருக்காங்க அதே மாதிரி பெங்காலி ஹிந்தி இந்த மாதிரி பலல் பல மொழிகளும் இருக்குது தொடர்பு இருக்குது அதே மாதிரி இங்கிலிஷுகிறது ஒரு முக்கியமான மொழி தான் அந் அது இங்கிலிஷுகிறது ஒரு லிங்க் லாங்க்வேஜ் தான் அதை வச்சு நம்ம வேறு இடத்துக்கு போய் வேலை தேடுறதுனாலும் பேசுவதுனாலும் இங்கிலிஷ் தான் யூஸ்போம் யூஸ்ஸாகும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்குது பீகார் ஒடிசா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இங்கே உள்ள ஒரு சில ஆட்கள் வந்து நம்ம தமிழ் நாட்டில் தான் வேலை அங்கே வேலை இல்லைன்னு இங்கே வந்து தமிழ் தெரியலனாலும் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு நம்ம தமிழ் நாட்டில் தான் வந்து வேலை செய்கிறாங்க அதனால் நம்ம தமிழ் மொழி நமக்கு என்றும் சிறந்ததே உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு